நான் ஒரு கார் பழுது நீக்கம் மற்றும் பராமரிப்பு மையத்தில் வேலை செஞ்சிகிட்டு இருக்கேன் என்னோட தொழில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா காரில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறதை ஐடெண்டிஃபை பண்ணுறது அவங்க கஸ்டமர் சொல்கிற கம்ளைண்ட்ஸை வந்து அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன ரெக்டிஃபிகேஷன் பண்ணணுமோ அதை பண்ணுறதுதான் என்னோட தொழில் என்னோட எதிர்காலம் கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தனியாக ஒரு மெக்கானிக் ஷெட்டு வைக்கணும் கார் மெக்கா அனைத்து கார்களும் அதில் வந்து சர்வீஸ் பண்ணுற வசதிகளுடன் கூடிய ஒரு ஷெட்டு வைக்கணுங்கிறதுதான் என்னுடைய எதிர்கால எண்ணங்கள் இப்போ நான் ஒரு பத்து வருஷமாக இந்த தொழிலில் இருக்கிறதுனால ஒரு காரு பழுதுபட்டுதுன்னா அது எதனால பழுதுபட்டிருக்கும் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்கிறதை வந்து என்னால் கண்டறிய முடியும் இந்த அனுபவத்தை வைச்சிக்கிட்டு நா மேலே என்னுடைய நண்பர்களையும் கூட்டாக சேர்த்துக்கிட்டு நான் ஒரு கா ஒரு உதிரி பாகங்கள்லாம் வைச்சிக்கிட்டு நமக்கு அந்த காரை வந்து பழுது பார்க்கும் ஒரு நிறுவனத்தை தனியாக தொடங்கணுங்கிறதுதான் நான் அதுக்கான முயற்சிகளிலும் ஈடுபட்டுட்டு வரேன் முன்னாடியும் என்னுடைய நண்பர்களோட சேர்ந்து இந்த தொழிலை செஞ்சேன் ஆனால் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால அந்த இதை மூடிட்டோம் நம்ம இப்போ நான் தனியாக ஒரு கம்பெனியில் வந்து இப்போ வேலை செஞ்சிகிட்டு இருக்கேன் இந்த அனுபவத்தை வைச்சிட்டு இது எப்படி நம்ம போன முன்னே தொழில் தொடங்கும் போது ஏற்பட்ட அந்த கசப்பான அனுபவங்களையும் வைச்சிக்கிட்டு இப்போ நான் புதுசாக தொடங்கப் போகிற தொழிலுக்கு என்னென்னல்லாம் பண்ணனும் அப்டிங்கிறமாதிரி நான் வந்து அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வரேன் எனக்கு இப்போ தொழில் தொடங்குவதற்கு முதலீடு நிறைய தேவைப்படுது அதனால் இப்போ முதலீடு பெறுவதற்காக என்ன முறையெல்லாம் பன் பின்பற்றலாம் அப்படிங்கிறதையும் நான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறேன் பேங்க் லோனு இல்லைனா வந்து தொழில் தொடங்குறதுக்கு தொழில் அரசாங்கத்தில் என்ன கடன் உதவிகள்லாம் தராங்க அப்படிங்கிறது எல்லாம் தகவல்களை திரட்டிட்டு இருக்கேன் இன்னும் ஒரு வருடம் இல்லைனா இரண்டு வருடத்தில் நான் தனியாக ஒரு கேரேஜ் வைக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அதில் வந்து தேவையான ஆட்கள் மற்றும் அதுக்குத் தேவையான நிர்கு நிர்வாகம் செய்வதற்கான ஆட்களையும் இப்போ நான் தொடர்பு கொண்டு வைச்சிட்டு இருக்கிறேன் இப்போ என்னோட நண்பர்களையும் நிறைய பேர் வந்து எங்களோட சேர்த்து சேர்ந்து செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க இந்தமாதிரி நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பணிச்சுமைகளும் இல்லாமல் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் அனுபவம் இருக்கிறதுனால அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறது மூலமாக நமக்கு ஏற்படுற இருக்கிற ந நஷ்டம் இல்லாமல் நம்ம எப்படி நல்லா நடத்தலாம் அப்படிங்கிறதையும் எங்களால் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன் இன்னும் இரண்டு மூன்று வருடங்கள் கழித்து நான் ஒரு முதலி முதலாளியாக இருப்பேன்